எங்கள் ஊரில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய வருவாங்க வரவர்களுக்கு நல்லாதான் சுற்றுலாத்துறை வந்து நல்லா எங்களுக்கு நிறையா விஷயம் பண்ணிக் கொடுத்துருக்காங்க வழி இடம் வந்து நல்லா ரோடு வந்து நல்லா பெருசுப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் நிறையா இடத்துல விய விளையாட்டு பொருட்கள் வந்து பார்க்ஸு பக்கத்தில் விளையாட்டு பொருட்கள் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க அந்த மாதிரியே நடந்திருக்கு